எங்கள் சமூகத்தில் எங்கள் சமூகத்தில் பார்த்திங்கன்னா சுற்றுலாத்தலங்கள் நிறையாவே இருக்குது இங்கே நாங்கள் வந்து எங்கள் மாமா வீட்டுக்கு வருவோம் கிருஷ்ணகிரியில் கிருஷ்ணகிரியில் வந்து படகு இல்லம் இருக்குது கேஆர்பி அணை இருக்குது செய்யத் பாஷா மலை இருக்குது இந்த மாதிரி இடங்களுக்கு எல்லாம் போய்விட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு வருவோம் எல்லாமே அவ்வளவு அழகான இடங்கள் ஆனால் என்ன பிரச்சனனால் எல்லோரும் வந்து சாப்பிட்டுட்டு அங்கே இருக்கற தின்பண்டங்களை எல்லாம் உண்டு அங்கே இங்கே குப்பைகளை போட்டுடுறாங்க அது தான் குப்பைகளை போடுறது தான் ரொம்ப சீர்குலையை சீர்குலையை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது அந்த குப்பைகளை எல்லாம் சுத்தீகரிக்கிற மாதிரி யும் யாரும் குப்பைகளை போடாத மாதிரி குப்பைத் தொட்டிகளில் மட்டுமே குப்பைப் போடுற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து நினைக்கிறோம் எங்கள் பிள்ளைங்களுக்கும் அப்படி தான் சொல்லி தரோம் அதனால் இந்த படகு இல்லத்துலேயும் பிளாஸ்டிக் போன்ற குப்பைகளை எல்லாம் போடுறாங்க அந்த மாதிரி போடாமல் இருக்கணும்ன்னு நினைக்கிறோம்